ஹலோ லக்ஷ்மி ஷாப் ஓனருங்களா காய்கறி கடை ஓனருங்களா ஆ என் ஃபிரெண்ட் வந்து உங்களை ரெக்கமண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா ஃபிரெஷ்ஷாக பல்க் அமௌண்ட்டில் காய்கறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆ ஆ எனக்கு வந்து ஒரு அடுத்த வாரம் வந்து எங்கள் அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் ஸோ வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ஆ ஞாயித்துக்கெழம சாயங்காலம் நிச்சயதார்த்தம் ஆ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் காலைல ஒரு பத்து மணி போல் காய்கறி டெலிவரி எல்லாம் வேணும் காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா நாங்கள் கொஞ்சம் அதிகம் அமௌண்ட்டில் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அதலாம் கிடைக்குமா

ஆ ஆ தக்காளி வெங்காயம் அப்றம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு கிலோ அந்த மாதிரி வேணும் அதுக்கு அப்றம் வந்து சாம்பாருக்கு போடுற காய் வந்து ஒரு ஒரு பல்க்காக ரெண்டு கிலோவுக்கு வேணும் கேரட் பீன்ஸ் மாதிரி அதுக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் பொரியலுக்கு போடுறோம் இல்லையா இந்த கருணகெழங்கு அந்த மாதிரி காய் ஏதாவது இருக்குதுங்களா கருணகிழங்கு வாழைக்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வாழைக்காலாம் ஒரு தார் வேணும் அந்த மாதிரி ஆ அப்புறமேட்டா ஆ கருண கருணகிழங்கு இதெல்லாம் வேணும் ஆ இதுலாம் உங்களால் எப்போ சப்ளை பண்ண முடியும் டெலிவரி பண்ணிடுவீங்களா ஆ டெலிவரி சார்ஜ் யார் பண்ணுவீங்க நாங்கள் கொடுக்கணுமா இல்லை நீங்களே ஆ ஓகேங்க இங்கே முத்தானி குப்பத்தில் வந்து ஜம்புலிங்கம் மண்டபம் ஆ அது வந்து ஒரு காலைல பத்து மணி போலயே எனக்கு வந்து காய்கறி எல்லாம் வேணும் ஆ ஆ இந்த நம்பர் தானேங்க இந்த நம்பருக்கு தான் அட்வான்ஸ் அனுப்பணுமா ஜிபே பண்ணி விட்டுர்றேங்க ஆ ஓகேங்க தேங்க்யூ